ரத்தன் தாத்தா ரத்தன் டாட்டா வந்துவிட்டு நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கார் டொனேஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு கோவிட் டைமில் நிறைய டொனேஷன் பண்ணிருக்கார் நிறையா ஹெல்ப்ஸும் நிறைய பண்ணிருக்கார் என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கலாநிதி மாறன் வந்துவிட்டு சன் டிவி ப்ரொடக்டில் வந்துவிட்டு நிறையா ஹெல்ப் ஃபண்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு டெலிவிஷன் எல்லாம் அது மாதிரி நிறையா பண்ணிருக்கார் அவ்வளோ